நீச்சல் போட்டியில் நான் சிறுவயசில் கலந்துக்கிட்டேன் நானும் என் ஃப்ரெண்டும் நீச்சல் போட்டியில் வாரத்தில் ஒரு நாள் போவோம் அங்கே நீச்சல் கற்றுக் கொடுத்துக்கிட்ருந்தாங்க அப்புறம் போட்டி வெச்சாங்க நானும் என் ஃப்ரெண்டும் போட்டியில் கலந்துக்கிட்டோம் உடனேயே நான் தோத்துட்டேன் என் ஃப்ரெண்டு ஜெயிச்சிடுச்சி சரி அடுத்தது திரும்ப நம்ம து ஜெயிச்சுக்கலாம் அன்னு நானும் இருந்துவிட்டேன் ஆனால் நல்லா சொல்லி கொடுக்கறாங்க நீச்சல் அது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கும் நீச்சல் கத்துக்கிறது ரொம்ப நல்லது கிராமத்தில் உள்ள பிள்ளைங்க நீச்சல் எல்லோருக்குமே தெரியும் டவுனில் உள்ள பிள்ளைங்களுக்கு தான் நீச்சல் வர்றது கொஞ்சம் கஷ்டம் அது கற்று கொடுத்துட்டா நல்லா ஈஸியாகிடும்